நமது தென்னிந்தியாவில் வந்து சப்பாத்தி பூரி அப்புறம் இந்த புரோட்டா அந்த மாதிரி சாப்பாடு தான் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி சாப்பிடுவாங்க அப்புறம் நம்ம வடசென்னையில் வந்து கம்பு சோளம் அரிசி சோறு தான் மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க அங்கே உள்ளவர்கெல்லாம் இந்த பீசா பர்கர் சப்பாத்தி தான் எல்லோரும் ரொம்ப சாப்பிடுவாங்க தென் தென்னிந்தியாவில் உள்ளவங்க அதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க ட்ரெஸ்ஸெஸ்லாம் எப்படி இருக்கும்ன்னா இந்த சுடிதாரு ஜீன்ஸு ஃபேண்ட் அந்த மாதிரி போடுவாங்க இங்கே இப்போது தமிழ்நாட்டில் இந் தென் வடமாநி இந்தியாவுலேயுமே ஸேரீஸ் அதெல்லாம் வியர் பண்ணுறத விட்டுவிட்டு இப்போது சுடிதார் அந்த மாதிரிலாம் ட்ரெ மாடலாயெலாம் ட்ரெஸ்ஸெலாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் வந்து லாங்குவேஜ் வந்து மொழி வந்து அங்கே வந்து ஹிந்தி ம ஹிந்தி கன்னடம் தெலுங்கு அந்த மாதிரிலாம் மொழிகள் இருக்கும் இங்கே வந்து கேரளா தமிழ் ஆந்திரா அந்த ஆந்திரா அந்த மாதிரி மொழிகளெலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வானிலை வந்து அங்கே எப்பவுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இந்த இங்கே தென் தென் தென்னிந்தியாவில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதே வட இந்தியாவில் வந்து எப்படி இருக்கும்ன்னா ரொம்ப கூலாக இருக்கும்னு சொல்ல முடியாது ரொம்பெலாம் ஹீட் இருக்காது ஓரளவு தான் ஹீட் இருக்கும் ரொம்ப ஹீட்டெலாம் இருக்காது அதுக்கு அப்புறம் வந்து அரசியலில் வந்து அங்கே உள்ளவர்கெல்லாம் ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க மக்களை இங்கே உள்ளவர்கெல்லாம் ரொம்பெலாம் கண்டுக்க மாட்டாங்க கல்வி அறிவு வந்து அங்கே உள்ளவர்களுக்கு ரொம்ப இருக்காது இந்த வ தென்னிந்தியாவுலெலாம் வந்து கல்வி அறிவெலாம் அதிகமாக இருக்காது வட இந்தியாவில் வந்து கல்வி அறிவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது தென்னிந்தியாவை வச்சு பார்க்கும் போது அதுக்கு அப்புறம் வந்து இந்த வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் வந்து அங்கே உள்ளவர்களுக்கு வந்து ரொம்ப கம்மி இங்கே வ தென்னு வட இந்தியாவில் உள்ளவர்களுக்கு வந்து ரொம்ப அதிகம் அவங்க வந்து இந்த படிப்பறிவு இல்லாததுனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பெலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இங்கே வந்து படிப்பறிவு இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை வாய்ப்பெலாம் அதிகம்